வங்கிக் கொள்கைகளை பற்றி நெட்ஒர்க் வந்துட்டு கொஞ்ச எனக்கு கொஞ்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு ஏன்னா இப்போ பேங்க்கு போகறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் வேணுங்கறது தெரியாது இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகறோம் அப்படின்னா என்ன கொண்டு போகணும் என்ன பண்ணனும் அப்படிங்கறது அதே மாரி இப்போ பேன் கார்டு அப்ளை பண்ணப் போகறோம் இல்லை ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணப் போகறோம் இப் பெர்ஸ்னல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப் போகறோம் இல்லை வேறு எதோ பணம் போடப் போகறோம் இல்லை வேறு எதோ பேங்க் சம்மந்தமாக போகறோம்னா என்ன பண்ணனும் என்ன ஏதுங்கறது நமக்கு கொஞ்சம் தெரியாது ஸோ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணனும் இப்போ நிறைய அவைலபுளாக இருக்கு ஸோ இன்டர்நெட்டில போட்டால் அதுவே எல்லாம் வந்துரும் ஈஸியாக இருக்கு இன்டர்நெட்டில போடுறதை விட இன்டர்நெட்லியே இப்போ எல்லாம் வந்துருச்சு ஸோ அந்தந்த பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில போய் நம்ம என்ன பண்ணனும் நாங்களே க்ரியேட் அக்கௌண்ட்னு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணனுமா இல்லை என்ன பேன் கார்டு எடுக்கணுமா இல்லை ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணனுமா ஸோ இந்த மாரி எல்லாமே வந்துருச்சு லோன் போடுறதுக்கு மட்டும் நம்ம டேரக்ட்டாக போனால் போதும் அதை லோன் கட்டுறதுக்குமே வந்துட்டு நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ எனக்கு பணம் ட்ரான் அமௌண்ட் ட்ரான்ஸ்சேக்ஷன் பண்ணுறது மனி செண்ட் பண்ணுறது இப்போ நிறைய யூபிஐ ஐடிஸ் தாண்டி அந்தந்த பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுக்காக நம்ம மெனக்கெட்டு பேங்க்கு போகணும்னு அவசியம் இல்லை இப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் அந்த தூரம் ரொம்ப பக் கொஞ்சம் பக்கம் தான் பேங்க் ஸோ நான் போய்விட்டு வந்துருவேன் என்னோட பேங்க்குக்கு அதே மாதிரி இப்போ போக முடியாது இப்போ எங்கள் அக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பத்து கிலோ மீட்ரு தள்ளி இருக்காங்க ஸோ அவங்க பேங்க் போகணும்னா அங்கேஇருந்து பஸ் பிடிச்சி போய்ருது யாரோட ஹெல்ப் போடவும் இங்கே வர முடி ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவ்வளோ ட்ராவல் பண்ணி இங்கே வந்து இங்கே வெயிட் பண்ணி முடிச்சிவிட்டு ஸோ திருப்பி பஸ்ஸுக்கு போய் இப்படி போய் ஒர்க்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இன்டர்நெட்டு இப்போ யூபிஐ ஐடிஸ் வந்துச்சு ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இப்போ இண்டியன் ஐஓபின்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில போய் நம்ம என்ன பண்ணனும் போட்டோன்னா அதுவே வந்துரும் ஸோ ப்ராப்ளம் இல்லை